எங்கள் பகுதியில் பார்த்தோம் அப்படினா சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஃபஸ்ட் வந்து செய்யுறது என்னென்னா தவறாமல் அந்த கொசு மருந்தெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ வந்து கொசுலாம் அதிகமாக இருக்கிறப்போ அந்த கொசு மருந்து அடிக்கிறது அப்பறம் வந்து தண்ணீய வந்து டேங்க்கை வந்து அதிகமாக சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு இது பண்ணுறது சுத்தம் பண்ணுறது மீன்ஸ் அந்த டேங்க்கை வந்து அப்படியே வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்க டென் டேஸ் ஒன்ஸ் வந்து சுத்தம் பண்ணி புது தண்ணீர் இது பண்ணிட்டுதான் அது குடி ம குடிக்கிறதுக்காக மக்கள் எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து நான் ஒரு பெரிய விஷயமாகதான் வந்து பார்க்குறேன் மழை காலம்லாம் வந்துச்சி அப்படினா தண்ணீர் ரொம்ப எங்கையாவது தேங்கி இருக்குது இல்லை எங்கையாவது குண்டு குழியுமாக இருக்குது அப்படினா அந்த இடத்த சரி பண்ணிடுவாங்க அதே சமயம் வந்து ரோடெல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ரொம்ப அந்த ரோடெல்லாம் வந்து குண்டும் குழியுமாகலாம் வந்து கிடக்கவே கிடக்காது ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும் ஸோ வந்து அதை பற்றி நான் நினக்கிறேன் அதை தெரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயோம் அப்படிங்கறது வந்து இதுதான் ஸோ நாங்கள் அப்படியே எதும்னா ஒன்னுனா கூட இப்போ இதுலாம் வந்து கிராமமாக இருக்கிறதவுட்டு நாங்கள் ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னோம்னால் அவரு அதுக்கான ஆக்ஷனை வந்து எடுப்பார் இப்போ கொசு அதிகமாக இருக்குது கொசு மருந்து அடிக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னோன்னால் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது